சார் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் ஸ்கூல்லேருந்து வந்து அமித் பாட்ஷா பேசுகிறேன் ஐடிஐயில் ஓஎம்டி படிக்கின்றேன் இப்போ வந்து க்ளாஸில் வந்து பர்ஸ்ஸு தொலைஞ்சிச்சி சார் வச்சுன்னு இருந்தேன் தொலைஞ்சிருச்சி இது இப்போ தான் சார் ஒரு நேற்று தான் தொலைச்சேன் ஆமாம் ஓஎம்டி வந்து சா செகண்ட் இயர் படிக்கின்றேன்

ம் ஓகே சார் இல்லை சார் வச்சுருந்தேன் மிஸ் ஆகிட்டு இருக்குது ஆ ஃபஸ்ட்டு எல்லாம் முடிஞ்ச எக்ஸாமெலாம் நல்லா இது எழுதிருக்கேன் செகண்ட் இது பண்ணி நல்லா தான் பண்ணி

ஓக் ஓகே சார்